நான் சமையல் செய்வதற்கு எப்போதும் ஒரு தொழிலாக எடுத்து கொள்ளவில்லை இது நம்ம வீடு நம்ம பிள்ளைங்க நம்ம சமைச்சாகனும் அந்த பிள்ளைங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்தாகணும் நம்ப சாப்ட்டாகனும் அப்படின்ற எண்ணத்தில்அந்த அது வந்து ஒரு வீட்டில் எப்படி நம்ம செய்யணும் பொழைப்பு அப்படின்றது மாமனார் மாமியார் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து அப்போருந்தே கரெக்ட்டாக இப்போ இந்த டயமுக்கு டிஃபன் ஒம்பதிலிருந்து பத்துக்குள் முடித்திடுவோம் அந்த மாதிரி பெரியவங்க இருக்கிறதுனால நாங்கள் டிஃபன் வந்து ஒம்பதிலிருந்து பத்துக்குள் முடித்துக்குவோம் மதியம் சாப்பாடு சாதம் குழம்பு ரசம் இந்த மாதிரி மதிய சாப்பாடு நைட்டுக்கு எதாவது டிஃபன் இது வந்து நாங்கள் வந்து ஒரு செஞ்சே ஆகணும் கட்டாயம் அதனால் நாங்கள் வந்து கரெக்ட் டைமுக்கு இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் இதை வந்து தொழிலாகவும் எடுத்துதான் ஆகணும் நம்பளுடைய கடமை நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணமும் எங்களுக்கு இருக்குது நாங்கள் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அப்படிதான் குழந்தைங்க டைம் கரெக்ட்டாக சாப்பிடுவாங்க நாங்களும் டைம் கரெக்ட்டாக சாப்பிடுவோம் கரெக்ட்டாக நாங்கள் தூங்குவோம் அந்த டைமுக்கு ஃபாலோ பண்ணால்தான் நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் கரெக்ட்டாக போகும் அப்படி நம்ப கொஞ்சம் தயங்கி சாப்பாடு செய்கிறது செஞ்சாக்க நான் வீட்டில் வந்து பிரச்சனைகள் உண்டாகும் இங்கே அப்புறம் சாப்பாடு செய்கிறது வெறுக்கிறது வரும் வீட்டில் வேலை செய்கிறதும் வெறுக்கிறது வரும் இதனால குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் ஒருத்தருக்கொருத்தர் பேசுகிறதும் பிரச்சனையாகவே வளரும் அதனால் நம்ப சலிச்சிக்காமல் இது நம்ப வேலை நம்ப குடும்பம் நல்லாயிருக்கணும் நம்ப பிள்ளைங்க நல்லாயிருக்கணும் நம்ப பிள்ளைங்களுக்கு நோய்நொடி வராமல் இருக்கணுன்னால் நாம் அந்த டைமுக்கு ஃபாலோ பண்ணியே ஆகணும் காலையில் பால் காலையில் ஆறுலேருந்து ஏழுக்குள் பால் ஒம்பது டு பத்துக்குள் டிஃபனு மதியம் பன்னண்டுலேருந்து ஒன்றுக்குள் சாப்பாடு சாயந்திரம் நாலுலேருந்து அஞ்சுக்குள் காஃபி திருப்பியும் எட்டுலேருந்து பத்துக்குள் எல்லாரும் வந்து சாப்பிட்டு படுக்க எட்டுலேருந்து பத்து இந்த டைமுக்குள்ள ஃபாலோ பண்ணி செஞ்சிட்டிருந்தோம்னால் எந்த பிரச்சனையும் வராது பிரச்சனை சந்திக்காமல் இருக்க முடியும் இல்லை அப்படி கரெக்ட்டாக சாப்பாடு செஞ்சு நம்ம வந்து போற்றி எடுத்தோம்னால் யாரும் எதுவும் சொல்லாமல் பிள்ளைங்களும் எதுவும் சொல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவுங்கவுங்க கரெக்ட்டாக செய்வாங்க இல்லைனா பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கும் இது வந்து எங்கே போய் முடியும்ன்னு சொல்லாத அளவுக்கு நடக்கும் குடும்பத்தில் அதனால எதையும் சலிச்சிக்காமல் இந்த வேலையை நம்ம வேலை நம்ப செஞ்சாகணும் அப்படின்னு நெனச்சு நம்மளோடய குடும்பத்தில் இதை செய்யணும் அப்போதான் அது குடும்பமாக இருக்கும்